எங்கள் கலாச்சாரத்தில் பார்த்திங்கனா முக்கியமான தொழிலாக கருதப்படுகிறது வந்து விவசாயம்தான் இந்த தொழிலில் இருந்து மக்கள் வெளியேறிகிறார்களானு கேட்டீங்கனா அது ஆமானு தான் சொல்லுவேன் ஏன்னா ஏன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேலைக்கு ஆட்களும் கிடைக்கிறதில்ல விலைவாசி அதிகமாக ஏறிப்போச்சு முதல் எல்லாம் பார்த்திங்கனா இந்தளவு விலைவாசி இல்லை பணப்புழக்கம் இல்லை அதனால அப்போது விவசாயம் வந்து காலங்காலமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தலைமுறையில் அப்படி காலங்காலமாக பின்னாடி பண்ணப் போவோமா அப்படினு நீங்கள் கேட்டீங்கனா கண்டிப்பாக இல்லைனு தான் சொல்ல முடியும் இப்போது இது வ உரம் விலையிலிருந்து மருந்து விலையிலிருந்து எல்லாம் அதிகமாயிருக்கு அதனால அதேயே வந்து பெருசாக நம்ம வந்து இவ் விவசாயத்தில் லாபத்தை கண்டிப்பாக ஈட்ட முடியவே முடியாது இப்போ இந்த இருக்கிற காலக்கட்டத்தில் அதற்கு உள்ள நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உள்ள வ அதுக்கு போடுறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதில் வந்து உள்ள போட்டு அதை எடுக்கிறதுங்கிறது வந்து அது ரெண்டாவது சிக்கலான வேலையாக இருக்குது அதனால நம்ம கலாச்சாரத்தில் இப்போ அழிந்து போ அழியும் நிலை இருக்கிறது வந்து விவசாயம் ஒன்று தான் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ஆணித்தனமான ஒரு கருத்து அதை வந்து நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலிட்டாலும் சரி இதான் நிதர்சனமான உண்மையும் கூட இப்போ வேலைக்கு வந்து வேறு நல் தொழில் ரீதியாகவும் ஒரு டெய்லியும் வந்து சம்பளத்திற்கு ஆட்கள் வந்து அந்த இதுக்கு அதிகமாக வந்து போகிறதுனால வந்து விவசாயத்துக்கு தொழிலில் இது வந்து கடினமான வேலை இருக்கும் ஒரு தண்ணி பாய்ச்சலாக இருக்கட்டும் ஒரு வந்து டிராக்டரில் உழவு வர்றதாகவும் இருக்கட்டும் இல்லை பார் கட்டுறதாகவும் இருக்கட்டும் எந்த வேலையை எடுத்தாலும் அதுக்கு நம்ம உழைப்பு உடம்பு உழைப்புனால் செய்கிற வேலைங்கிறனால் மக்கள் வந்து எளிதாக எந்த வேலை இருக்குதோ அந்த வேலைக்குப் போயிடுறாங்க அதனால விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைக்காத நிலமை இன்னக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது முந்தைய நாட்களை விட இப்போ இருக்கிற நாட்களில் வந்து அதிகமாக இருக்குது இன்றும் வந்து எதிர் காலத்தில் இது வந்து முழுமையாக இருக்குங்கிற தான் என்னுடைய உண்மையான கருத்து இது கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது விவசாயங்கிறது வந்து ஒன்று இல்லாமத்தான் போகப்போகுது அப்படின்டு நான் கண்டிப்பாக என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதை வந்து ஒவ்வொருத்தரும் தான் காப்பத்தணும் தவிர நம்ம இன்னொருதர் அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாத ஒவ்வொருத்தருக்கும் விவசாயத்து மேல் ஈடுபாடு வந்து அதை செஞ்சால் மட்டுந்தான் நம்ம இதில் இருந்து தப்பிக்க முடியும் நம்ம எல்லாரும் உணவு உண்ண முடியும் கடைசியாக சொல்லப்போனால் உணவு இருந்தால் தான உயிர் இருக்கும் உயிர் இருந்தால் தான எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படினு சொல்லி விடைபெறு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்